எங்கள் ஏரியாவில் ரீசெண்டாக தான் ட்ரெயினேஜ் வந்து சரி பண்ணிணாங்க ஆனால் அது வந்து சரியாக அமையல எப்படின்னா இப்போ மழை டைமில் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் அதனால் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு அந்த ட்ரெயினேஜியில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியில் வந்து எல்லோருடைய வீட்டில் எல்லாம் புகுந்து அதனால் ரொம்ப சிரமமா இருந்துச்சு இப்போ சாதாரண நேரத்தில் மழை தண்ணி மட்டும் தான் உள்ள வரும் இப்போ இந்த ட்ரெயினேஜ் சரியாக இல்லாததுனால என்ன ஆகிருச்சினா அந்த தண்ணியும் உள்ளே வந்து மக்களுக்கு நிறைய நோயெல்லாம் வர மாதிரியான பிரச்சினைகள் எல்லாம் வந்துருச்சு அதனால அது இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாம் எந்த சைடாக போகணும் தண்ணி எந்த சைடாக போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்காம எதோ பேருக்கு போட்டு விட்ட மாதிரி இருந்துச்சு அது இல்லாமல் கொஞ்சம் கவர்மெண்ட் அது ஸ்டெப் எடுத்து பண்ணிருந்தாங்கன்னா நல்லா இருந்துருக்கும்